எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள் வந்து அவ்வளோ பெருசுலாம் கிடையாது ரொம்ப சின்னது தான் ஆனாலும் நிறைய ரொம்ப மிஸ் பண்ணுற ஃப்ரெண்டுனா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதுனு பார்த்தா என்னோடய ஸ்கூல் மேட் அக்ஷயா சோ நிறைய மெமரிஸ் இருக்குது ஒரே கிளாஸ் இல்லைனாலும் நிறைய மெமரிஸ் வந்து இருக்குது அண்ட் செக்கெண்டு வந்துட்டு என்னோடய கிளாஸ் மேட்டு என்னோடய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படினு சொல்லலாம் அவள் பேயரு வந்து லிபிணிக்ரேசஸுவா எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ காண்ட்டக்ட்டில் இல்லை இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸு அண்ட் கடைசியாக வந்துட்டு என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு சோ அவங்க வந்து ரிலேட்டிவ்னு சொல்லெலாம் அண்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனும் சொல்லெலாம் சோ ஹீ இஸ் நன் அதர் தென் மை கசின் அண்ட் ஒரு கசின் அப்படின்றத தாண்டி ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஃபிரெண்டாக தேவைப்படுற நேரத்தில் ஒரு நல்ல அண்ணனா ஒரு ஒரு நல்ல கசினாக எப்போவுமே நான் எனக்கு வந்து இது சரியாக இருக்கும் இது சரி இருக்காது அப்படினு சொல்லிகிட்டு அட்வைஸ் பண்ணுற ஒரு கசினாக அண்ட் வந்து மோஸ்ட்லி எனக்கு ஸ்டெடிஸில் வந்து நல்ல கேர் பண்ணிக்கிற மாதிரி எப்போவுமே சரி நான் வந்து எப்போ மீட் பண்ணிணாலும் ஸ்டெடிஸ் எப்படி போயிற்றுக்கு அப்படி தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க சோ என்னையை விசாரிச்சிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெடிஸ் பற்றி தான் கேட்பாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு லீவில் இருக்கும் போது போர் அடிக்குது எதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படினு சொன்னேன் சோ அதுக்கு வந்து ஸ்டெடிஸ் பற்றி ஏதாவது ரிசேர்ச் பண்ணுங்கள் அப்படினு சொன்னாங்கள் சோ எனக்கு வந்து மோஸ்ட்லி ஸ்டெடிஸ் பற்றி கேர் பண்ணிக்கிறது என் பேரன்ட்ஸ் தான் அவங்களுக்கு அடுத்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு நிறைய கேர் பண்ணுவாங்கள் சோ அது தான் ஒரு தேவைப்படுற நேரத்தில் ஒரு ஃபிரெண்டாக ஒரு கசினாக ஒரு அண்ணனா சம்டைம்ஸ் ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு கைடு பண்ணுவாங்கள் என்ன சோ இதை எல்லாமே பண்ணுவாங்கள் அண்ட் லாஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூணு பேர் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சோ ரெண்டு பேர் இதில் வந்து ரெண்டு பேருக்கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண ரொம்ப டைம் இல்லைனாலும் ஒரு கொஞ்சமாச்சி நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் பட் அந்த ஒன் பர்சன்னை வந்து நான் இன்னும் மீட் பண்ணவே இல்லை அது லிபிணிகிரேஸ் அந்த ஃப்ரெண்டை மட்டும் நான் இன்ன வரைக்கும் பார்க்கல லைக் ஒன் இயர் ஆகபோகுது சோ ஐயம் மிஸ் ஹர் சோ மச்